நான் வந்து எங்கள் ஸ்கூலில் வந்து திருவண்ணாமலை மாவட்டத்தில் இருக்கிற ஒரு சின்ன கிராமத்தில் வந்து நான் ஒரு ஸ்கூலில் படிக்கிறேன் அந்த ஸ்கூலில் வந்து ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் முடித்தேன் செகண்ட் ஸ்டாண்டர்ட் முடித்தேன் தேர்ட் ஸ்டாண்டர்ட் வரச் சொல்ல ட்ராயிங் பண்ணியிருந்தேன் நான் நானாக சும்மா பண்ணேன் சரி சரி நம்ம ட்ராயிங் ஓவியம் வரைஞ்சிப் பார்க்கணும் நம்மளும் பெரிய ஆளாக வரணும் ட்ராயிங் பண்ணி அந்த ட்ராயிங் நம்ம வரைஞ்சா சூப்பராயிருக்கணும் எல்லோரும் நம்பளை பாராட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வரைஞ்சேன் நான் வரைஞ்சிட்டு ட்ராயிங் அதுக்கான கலர் கொடுத்துட்டேயிருக்க சொல்ல என் ஃப்ரெண்டு வந்து அதை பார்த்து வரைஞ்சா எனக்கு ரொம்ப டென்ஷனாயிருச்சு என்ன நான் வரையிறதேயே நீ வரைகிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன் ஏய் இல்லைப்பா நல்லாயிருந்துச்சு அதுதான் நான் உன்னை பார்த்து வரைகிறேன் சரிடி அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னேன் அதேமாதிரியே நான் அவள் வந்து வேறு கலரு கொடுத்தா நம்ம வந்து அவளை பார்த்து கொடுக்கக்கூடாது நம்ம வந்து வேறு மாதிரி தான் கொடுக்கணும் அதுவந்து ரொம்ப சூப்பராயிருக்கணும் அவளை விட நம்ம பெஸ்ட்டாக பண்ணனும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து அவளை மாதிரி கலர் கொடுக்காம நான் வந்து வேறு மாதிரி கலர் கொடுத்தேன் அதுவந்து எங்கள் மேம்கிட்ட மேம் நான் இந்தமாதிரி ஒரு ட்ராயிங் பண்ணியிருக்கேன் அந்த ட்ராயிங் நல்லாயிருக்கா பாருங்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் எடுத்துகின்னு போய்ட்டு எங்கள் மேம்கிட்ட காமிசேன் ஏய் எப்படி டி வரைஞ்ச ரொம்ப சூப்பராயிருக்கே அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் மேம் கேட்டாங்க மேம் நான் தான் மேம் வரைஞ்சேன் ஃபஸ்ட் டைம்மாக ட்ரை பண்ணேன் நீங்கள் சூப்பராக இருக்குதுன்னு சொல்லியிருக்கீங்க நான் இதை ஸ்டாப் பண்ணாமல் நான் இன்னும் தொடர்ந்துகிட்டே இருப்பேன் மேம் நான் இனிமே வரைகிறேன் மேம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன் அதுக்கப்புறம் ஃபிஃப்த்து ஸ்டாண்டர்ட் வந்துச்சு அதில் வந்து ஓவியம் அதாவது ட்ராயிங் நல்லா வரையிறவங்களை வந்து ஏ செலக்ட் பண்ணி கூட்டிகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்கள் நான் தான் வந்து எங்கள் மேம்கிட்ட வந்து தேர்ட் ஸ்டாண்டர்டில் வரைஞ்சி காமிச்சேன்ல அதனால் மேம் வந்து என்னோடய நேம்மை கூப்பிட்டாங்க நீ இங்கே வா நீதான் ட்ராயிங் நல்லா பண்ணுறல்ல நீ எனக்கு ஒரு ட்ராயிங் வரைஞ்சி காமி அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க நான் வந்து ஃபஸ்ட்டு பயந்தேன் மேம் நான் சும்மா அது வரைஞ்சேன் மேம் நானாக ட்ரை பண்னேன் மேம் அது வந்து நீங்கள் நல்லாயிருக்குன்னு சொன்னீங்க ஆனால் நீங்கள் சொல்கிற அளவுக்கெலாம் நான் வரைகிற மாதிரி இல்லைங்க மேம் அப்புறம் இல்லை பரவாயில்ல உன்னால் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் மேம் வந்து எனக்கு மோட்டிவேட் பண்ணாங்க நானும் என்கரேஜ் பண்ணாங்க சரிங்க மேம் நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நானும் ஒரு தைரியத்தோடு கலந்துக்கிட்டேன் அதில் வந்து தேர்ட் ப்ரைஸ் மாவட்ட அளவில் தேர்ட் ப்ரைஸ் வின் பண்ணேன் ஆனால் எனக்கு ஃபஸ்ட் ப்ரைஸ் வின் பண்ணால் மட்டுந்தான் பிடிக்கும் எங்கள் மேம்கிட்ட சொன்னேன் பாருங்கள் மேம் நான் ஃபஸ்ட்டு வருவேன்னு நினச்சேன் தேர்ட்டாக வந்திருக்கேன் இல்லை பரவாயில்ல நீ இன்னொரு டைம் ட்ரை பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க சரிங்க மேம் தேர்ட் ப்ரைஸ் வந்ததில் அதுவே போதும் சரிங்க மேம் ஓகே மேம் அப்படின்னு சொல்லிட்டு பிளஸ் பண்ணாங்க தேங்க் யூ மேம்ன்னு சொன்னேன் அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் எய்ட்த்து ஸ்டாண்டர்டில் நான் போனேன் அந்த ஸ்கூலில் அந்த ஸ்கூலில் போய்ட்டு அங்கே வந்து அதே மாவட்ட அளவில் கூப்பிட்டுருந்தாங்க ஆனால் நான் செலக்ட் ஆகலை அப்போ வந்து என்னடா நம்ம நல்லாதானே ட்ராயிங் பண்னோம் ஆனால் நம்ம ஏன் செலக்ட் ஆகலை அப்படின்னு நினச்சேன் சரி இன்னொரு டைம் பார்த்துக்கலாம் அதே எய்ட்து ஸ்டாண்டர்டில் கடைசியாக ஒரு டைம் வந்துச்சு நம்ம இந்த வாய்ப்பு மிஸ் பண்ணிடவேக்கூடாது அவங்க என்ன சொல்லுறாங்களோ அது உண்மையாகவே இருக்கிறமாரி வாட்டர் பெயிண்டெலாம் போட்டு நம்ம வரைஞ்சே ஆகணும் அது உண்மையாக அட்ராக்ட்டடாக இருக்கணும் அப்படின்றமாரி நான் வரைஞ்சேன் அதுக்கு வந்து மாவட்ட அளவில் போனேன் போய்ட்டு அங்கேயும் வரைஞ்சி செகண்ட் ப்ரைஸாக வந்தேன் செகண்ட் ப்ரைஸாக வந்து மேம் நான் செகண்ட் ப்ரைஸ் வந்துவிட்டேன் மேம் அப்படின்னு தைரியத்தோடு சொன்னேன் ஏன்னா ஃபஸ்ட்டு தார்ட் ப்ரைஸ் வந்தேன் இப்போ செகண்ட் ப்ரைஸ் வந்திருக்கோம் ஏன் நம்ம ஃபஸ்ட் ப்ரைஸ் நம்மளால வரமுடியாதா அப்படின்ற மாதிரி சொன்னேன் அதுக்கப்புறம் ஓகே சூப்பர் நல்லாவே வரைஞ்சிருக்க நீ ஒரு நேச்சுரல் அதாவது ஒரு இயற்கை படத்தை இவ்வளோ அழகாக வரையமுடியுமா அப்படின்றத நான் கற்றுக்கிட்டேன் சூப்பர் நல்லாவே பண்ணியிருக்க நீ அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் மேம் சொன்னாங்க ஓகே மேம் தேங்க் யூ மேம் சொன்னேன் அதுக்கப்புறமேட்டுக்கு நைன்த்து அண்ட் டென்த்து என்னுடைய படிப்பிலேயே போய்டுச்சி நான் அப்போ வந்து பெருசாக எதுலேயுமே கலந்துகலை அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு எங்கள் பக்கத்தூரில் இருக்கிற ஆரணியில் போய்ட்டு நான் வந்து வேறு ஒரு நெக்ஸ்ட் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ படிக்க அங்கே போய்ட்டு ஜாயின் பண்ண அங்கே போகசொல்ல வந்து லெவன்த்தில் அங்கே ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு போகணுல்ல ஏன்னா அது வந்து நியூ ஸ்கூல்லாக தானே இருக்குது அதனால் புது ஸ்கூல்லாக இருக்கவே எனக்கு ரொம்பவே பயமாக இருந்துச்சு லெவன்த்துலேயும் கூப்பிட்டாங்க ட்ராயிங் வரைய தெரிஞ்சவங்க யாராச்சும் இருந்தால் வாங்க வந்து கலந்துக்கோங்கனு சொல்லிட்டு ஆனால் நான் அப்போத்தான் வந்து ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு போன வருஷம் அது அதனால் எனக்கு வந்து ரொம்ப பயமாயிருந்துச்சு அதனால் நான் வந்து அங்கே கலந்து கலந்துக்கல அதுக்கப்புறம் நம்ம வந்து வந்து தான் ஒரு வருஷம் ஆகிடுச்சில நம்ம ஏன் பயப்பட்ணும் இப்போ இருக்க போகிறது இன்னும் கடைசி வருஷம் நெக்ஸ்ட்டு காலேஜ்ஜி நம்ம கலந்துக்குவோமோ கலந்துக்கமாட்டோமோ நம்ம டுவெல்த்தில் கண்டிப்பாக கலந்துக்கிட்டு ஒரு ப்ரைஸ்ஸை வின் பண்ணிவிட்டுதான் நம்ம இந்த ஸ்கூல் விட்டு இந்த ஸ்கூலோடய அடையாளமாக நம்ம வந்து ஏதாச்சும் அந்த ப்ரைஸ்ஸையாவது ட்ராயிங் போட்டியிலேருந்து வின் பண்ணிகிட்டுதான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்குள்ளே ஒரு மனத்தைரியத்தை நான் வளர்த்துக்கிட்டேன் அதுக்குப்புறமேட்டுக்கு நான் வந்து டுவெலத்தில் ஒரு டைம்மு ஓவியம் வரைகிறவங்க நல்லா பண்ணுறவங்க யாராச்சும் இருந்தால் வாங்க நீங்கள் வந்து நாங்கள் சொல்கிற படத்தை தான் வரையணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க அய்யையோ என்னடா இது அவங்க சொல்கிறப்படமா நான் என்ன நினச்சேன் நம்மளா எதுனா ஒரு படத்தை வரைஞ்சி நம்ம அதை சூப்பராக வரைஞ்சி காட்டணும்னு நினச்சேன் அவங்க என்னடான்னா அவங்க சொல்கிற படம் தான் வரையணும்னு சொல்லுறாங்களே என்னப்பா இது இப்படியாடுச்சி அப்படின்னு சொல்லிட்டு நான் நினச்சேன் சரி மேம்கிட்ட சொன்னேன் மேம் இல்லைங்க மேம் நான் வரலை அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் மேம் வந்து இல்லை நீ கலந்துக்கோ உன்னால் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க சரிங்க மேம் ஓகே மேம் நான் கலந்துக்கிறேன் மேம் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னேன் ஓகே டி நீ கலந்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் என்கிட்ட வந்து அந்த படத்தை கொடுத்தாங்க அந்த படத்தை காமிச்சி நீ இதை தான் வரையணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க அய்யயோ நம்ம வேறு கலந்துக்கிட்டோமே இவ்வளோ கஷ்டமாயிருக்கே என்ன பண்ணுறதுன்னு தெரியிலேயே அப்படின்னு சொல்லிட்டு நானாக மனசுக்குள்ளேயே நினச்சிக்கிட்டேன் சரி மேம்கிட்டையே அப்போதும் மேம் எப்படி மேம் வரைகிறது ஏய் உன்னால் முடியும் நீ பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க சரிங்க மேம் நான் பண்ணுறேன்னு வரைஞ்சேன் அதுக்குப்புறமேட்டுக்கு அந்த படம் எனக்கே ரொம்ப பிடிச்சிருந்துது என்னடா இது நம்மளா இந்த அளவுக்கு வரைஞ்சோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன் அதுக்கப்புறமேட்டுக்கு டுவெல்த் லெவல்த் டுவெல்த்து அடையாளமாக நான் வந்து லெவெல்த் டுவெல்த்து அடையாளமாக நான் வந்து நான் சர்ட்டிஃபிகேட் அதாவது செகண்ட் எய்ட்த்துலேயும் செகண்ட் சர்ட்டிஃபிகேட் தான் வாங்கினேன் செகண்ட் ப்ரைஸ் தான் வாங்கினேன் சரி டுவெல்த்தில் செகண்ட்டாக அப்போ ஃபஸ்ட்டு வரமாட்டோமா அப்படின்னு நினச்சேன் சரி செகண்ட்டு வாங்கிவிட்டோம் அப்படின்னு நினச்சேன் சரி நம்ம நெக்ஸ்ட்டு காலேஜ்ஜி ஜாயின் பண்ணிணேன் காலேஜ்ஜி ஜாயின் பண்ணப் பிறகும் போய்ட்டு அங்கேயும் ஃபஸ்ட்டு இயர் போச்சு செகண்ட் இயர் போச்சு செகண்ட் இயர் கடைசி வந்துச்சு அந்த செகண்ட் இயரில் நான் வந்து கலந்துக்கிட்டேன் மேம்கிட்ட சொல்லி மேம் நான் இதுவரைக்கும் தேர்ட் அண்ட்டு செகண்ட் ப்ரைஸ் வாங்கிவிட்டேன் நான் இன்னும் ஃபஸ்ட் ப்ரைஸ் தான் வாங்கணும் அதனால் நான் ஃபஸ்ட்டு ப்ரைஸ் வாங்கியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் எங்கள் மேம்கிட்ட சொன்னேன் எங்கள் மேம் வந்து சரி நீ வாங்கு நம்ம காலேஜ்ஜில் ஃபஸ்ட்டாக வரணும் யூனிவர்சிட்டியில் ஃபஸ்ட்டாக வரணும் எல்லோருமே கலந்துகிட்டுருக்காங்க நீயும் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு மோட்டிவேஷன் பண்ணாங்க நான் அதேமாதிரியே அவங்க சொன்ன படத்தை அப்படியே நச்சுன்னு அதேமாதிரியே வரைஞ்சேன் எனக்கு வந்து யூனிவர்சிட்டியிலியே ஆ எல்லா எங்கள் யூனிவர்சிட்டியிலியே எங்கள் யூனிவர்சிட்டிலேயே எத்தனை காலேஜ் இருக்கோ எல்லா காலேஜ்ஜை விட என்னுடைய ட்ராயிங்கை பார்த்து ஏய் சூப்பராயிருக்குது அப்படியே அச்சு அசலாக அதேமாதிரியே நீ வந்து கலர் கொடுத்து வாட்டர் பெயிண்டெலாம் பண்ணி நீ சூப்பராக பண்ணியிருக்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க எங்கள் மேம்க்கு மேம் நான் ஃபஸ்ட் ப்ரைஸ் வாங்கிவிட்டேன் நான் ட்ராயிங்கில் என்னுடைய கனவை நான் ஜெயிச்சுட்டேன் தேர்ட் ஸ்டாண்டர்ட் எய்ட்த்து ஸ்டாண்டர்ட் டுவெல்த்து ஸ்டாண்டர்ட் இதோ காலேஜ் வந்து நான் வந்து ஃபஸ்ட் ப்ரைஸ் வின் பண்ணிவிட்டேன் மேம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன் எங்கள் மேம் வந்து சரி ஓகே சூப்பர் வெரி குட் நல்லா பண்ணியிருக்க நீ அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க சரிங்க மேம் நான் இதுமட்டுயில்லாமல் இன்னும் நிறையா ட்ராயிங் பண்ணி நான் ஃபஸ்ட் ப்ரைஸ் நான் வாங்குவேன் மேம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் மேம்கிட்ட சொன்னேன் எங்கள் மேம் ஓகே நீ நல்லாவே பண்ணு ட்ராயிங்கில் எல்லாத்துலேயுமே ஃபஸ்ட்டாக இரு அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் மேம் சொன்னாங்க சரிங்க மேம் நான் எல்லாத்துலேயுமே ஃபஸ்ட்டாகவே இனிமேல் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னேன்